எப்பொழுதும் முணுமுணுக்கும் பாடல் அப்படின்னு சொன்னால் எனக்கு மெலடி பாட்டு ரொம்ப பிடிக்கும் இளையராஜா அவர்களோடய இசையில் வர எல்லா பாட்டும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல் அப்படின்னா வலையோசை கலகலவென கவிதைகள் படிக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சத்தியா படத்தில் கமலஹாசன் அண்ட் அமலா நடுத்த படத்தில் வர ஒரு பாடல் அதில் வர ஃப்லூட் அண்ட் பாடலோடய தீம் ரிதம் எல்லாமே ரொம்ப அருமையாருக்கும் கேட்கும்போதே அது வந்து ஒரு மாதிரி மனசை வந்து சந்தோஷப்படுத்தும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டு எப்போவுமே ஸோ அந்த பாட்டு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இல்லாமல் அந்த பாடலை பாடினது வந்து எஸ்பிபி அவர்களும் லதாமங்கேஸ்கர் அவர்களும் அந்த பெக்யூலியர் வாய்ஸ் அவங்க லதாமங்கேஸ்கர் அவங்களுக்கு வா லாங்வேஜ் தெரியாது அவங்க ஹிந்தி ஆனாலும் அந்த தமிழ் பாட்டை அவ்வளோ அழகாக வந்து ரித்தமிக்கா பாடியிருப்பாங்க ஸோ எங்கேயுமே வந்து பாட்டுக்கு தொய்வு இல்லாமல் அந்த லாங்வேஜ் தெரியாதவங்க பாடின மாதிரியே அதில் இருக்காது அந்த பாட்டை வந்து ரொம்ப அருமையாக பாடிருப்பாங்க அதனால் எனக்கு அந்த பாட்டை ரொம்ப பிடிக்கும்